சொல்லுங்க

சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா வாங்கிகோங்க எவ்வளோ வேணும் எத்தனை லிட்டுரு வேணும் உங்களுக்கு பால் ஒரு லிட்ரு வேணுங்களா சரி பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்க வாங்கிகோங்க ஒரு லிட்ரு ஒரு லிட்ரு நாற்பத்தஞ்சி ருபா ஏன்மா பால் விலை ஏறிடுச்சின்னா மாட்டுக்கு எவ்வளோ வேலை இருக்குது மே மேய்ச்சலுக்கு காடு இல்லை தவிடு தீவனம் என்னா ரேட்டுக்கு விற்கிது ஐநூறுரூவாய்க்கி வாங்கின தீவனம் இன்றைக்கி ஆயிரத்து ஐநூற்றி ஆயிரத்து எழுநூத்தி எண்பது ருபா தொண்ணூறுரூவா ஆயிரத்து எட்நூறுரூவாய்க்கி விற்கிது அது பராமரிப்பு செலவு இருக்குது எவ்வளோ வேலை இருக்குது தக்காளி விலைலாம் தக்காளி விலைலாம் இரநூறுவா முன்னூறுரூவாய்க்கி விற்கிறப்ப எங்களுக்கு ஒரு லிட்ரு பாலுக்கு அஞ்சு ரூபா சேர்த்து கொடுக்க என்னாமா கஷ்டம் பாக்கெட் பால்னால் நாங்கள் எங்கள் கிட்டே வாங்கி சுத்தமான பாலை வாங்கி கொண்டு போய் அது வெண்ணை கிண்ணை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பால் வெறும் தண்ணியை தூக்கி உங்களுக்கு பால் பொடியை போட்டு கொடுக்குறான் அது பாக்கெட் பால் திக்காக இருக்குதுன்னு வாங்கி குடிக்கிறீங்க அதில் என்னாமா சத்து இருக்குது ஏன்மா ஆ எங்கள் பால்ன்னால் எங்களது நேரடியாக நாங்கள் க க நாலு மணிக்கு காலையில் எழுந்திரிக்கிறோம் மாடு தெ தவிடு தீவனம் போடுறோம் பாலை கறக்கிறோம் கொண்டு வந்து நேரடியாக உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து வாசப்படியில் ஊற்றிட்டு போகிறோம் பாக்கெட் பால் என்ன சத்தா இருக்குது எங்களுது வந்து இயற்கையான பால் சத்தானது பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குலாம் கொழந்த பிள்ளைங்களாம் நா குடிக்கலாம் தாய்ப்பாலுக்கு அடுத்தது எங்கள் பால் தான் சிறந்தது ஆ அப்புறம் அஞ்சு ருபாய பார்த்தா எப்படிம்மா அஞ்சு ருபாய பார்த்தா எப்படி நாங்கள் வந்து அதை வந்து தொழிலா செய்கிறவுங்க ஆ ஆமாம் வாங்கிகோங்க நாங்கள் வீடுதேடி கொண்டு வந்து ரெகுலராக காலையில் கொடுத்துட்டு போயிடுறோம் டெய்லியும் ஒவ்வொரு லிட்ரு வாங்கிகங்க வாரத்துக்கு ஒரு டைம் காசு கொடுத்துருங் ஆமாம் கண்டிப்பாக அதுதானே எங்குளுக்கு தொழிலே மா மாடு மேய்க்கிற வேலை தான் எங்களோடய வேலை மாடு மேய்ச்சி பால் கறந்து ஊற்றினா தான் எங்களுக்கு வருமானம் அதனால் வாங்கிக்கோ எது ஏறினாலும் எங்களோடய இது பொருள் வந்து சுத்தமான பொருள்ல்லே அதனால நாங்கள் எல்லாத்தோடேயுமே கூட வச்சு விற்கிறோம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆமாம் கண்டிப்பாக தண்ணி கலக்காமல் இருக்கும் தண்ணியெலாம் கலக்க மாட்டோம்மா பாலில் போய் தண்ணி கலக்கிறது எங்களுது இல்லை உங்கள் பாக்கெட் பாலில் தான் அந்த இதில் எல்லாம் கலப்படமெலாம் எங்களுதுல வந்து இல்லை இல்லை இல்லை எங்களுது வந்து சுத்தமானது தூய்மையானது ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ சரிம்மா வாங்கிகங்க அமௌண்ட் மட்டும் கரெக்ட்டாக பே கொடுத்துடுங்க ஆ சரிங்க